சார் கோழி கடையிலருந்து பேசுறீங்களா சார் ஆமாம் சார் நம்ம வீட்டில் வந்து காது குத்தி ஃபங்க்ஷன் வைச்சுருக்கோம் சார் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற மாதிரி எத்தனை கோழி சார் வாங்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ என்னென்ன கோழி இருக்குது எந்த கோழியில் சமைத்தா கரெக்டாக இருக்கும் ம் ம் ம் ம் ம் ம் சரிங்கய்யா பா பா பா ப்ராய்லர் கோழின்னு சொல்றீங்களய்யா எவ்வளோ அது கிலோ இல்ல கோழி கேட்டால் உயிர் கோழியாக வாங்கலாமா இல்லை வந்து நம்ம தனியாக வாங்கினா காசு கம்மியாக இருக்குமா

ம் ம் ம் ம் ம் ம் ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்ணுன்னா எத்தனை கிலோய்யா வாங்கலாம் ம் ம் ம் ம் சரிங்க சரிங்கய்யா எவ்வளோ நம்ம கிலோ எவ்வளோ போடலாம்ய்யா பார்த்து சொல்லுங்கள் நம்ம கடை ஒருத்தர் சொன்னாங்க கரெக்டாக இருக்கும் ப கம்மியாக தான் இருக்கும்ன்னு சொன்னாங்க நம்ம கடையில் ம் ம் ம் ம் ம் ம் சரிங்க சரிங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்குறோம்ல அதுக்கான இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாமா ம் ம் ம் சரிங்க சார் ஒரு நூறு கோழி நீங்கள் பார்த்துங்க நீங்கள் நூறு கோழி பார்த்து எடுத்து வையுங்க நான் அது இது வெளியில் வந்து விசாரிக்கிறேன்ய்யா நீங்கள் ஏதோ கொஞ்சம் கம்மியாக சொன்னிங்கன்னால் நல்லா இருக்கும் ஒரு பேப்பர் ரேட் போடுவீங்களா பேப்பர் ரேட் போடுவீங்களா ஹலோ ஆ ஈரல் குடல்லாம் நீங்கள் வைச்சுப்பீங்களா இல்லை என்கிட்ட கொடுத்துருவீங்களா எக்ஸ்ட்ரா சரிங்க சார் நாளைக்கு வந்து கடையில் வந்து பார்த்து வாங்கிக்கிறோம் சார் நாங்கள் நாளைக்கு வரோம் வந்து நேரில் பார்த்து வந்து வாங்கிக்கிறோம் சார் ம் ம் ம் சரிங்க சார் நன்றி சார் நான் வந்து வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் சரிங்க சார் ஆ